ஹலோ நான் பேங்க் மேனேஜர் பேசுகிறேன் இந்த நம்பர்லேருந்து எனக்கு கால் வந்துச்சு நீங்கள் யார் பேசுகிறது அப்படியா என்ன லோன் வேணும் உங்களுக்கு யார் அப்படி பண்ணது உங்கள அலைய விடுறது அப்படியா அப்போல்லாம் பண்ண மாட்டாங்களே அவங்க அப்படிங்ளா சரி மன்னிச்சுக்கோங்க பேங்க்கில் உள்ளவங்க எப்பைமே ஃபேஸ் பண்ணுவாங்க என்னன்னு தெரியல அந்த டைம் வேறு வேலை எதாவது அவங்களுக்கு இருந்துருக்கும் நாளைக்கு நீங்கள் வரீங்களா ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பேங்க்கு பாஸ் புக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருங்க எடுத்துகிட்டு வந்துவிட்டு நீங்கள் வந்து அங்கே ஃபர்ஸ்ட்டு கேபினில் கேளுங்கள் நான் சொல்லிட்டு போகறேன் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி பண்ணலைன்னா நீங்கள் வந்து என்னகிட்ட வாங்க உங்களுக்கு என்னென்ன உதவி வேணுமோ அதெல்லாம் நான் செய்யறேன் எந்த லோன்னு உங்களுக்கு கவர்மெண்ட் லோனா இல்லை வீட்டு லோனா ஓ பேங்க்லேருந்து வீட்டு லோன் வாங்கப்போகறீங்க அப்படிங்களா சரி சரி எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும் உங்களுக்கு எட்டு லட்சமா சரி சரி வாங்க லோன் எல்லாம் ரெகுலராக ஒழுங்கா கட்டிருவீங்கள்ல சரி சரி வாங்க உங்களுக்கு என்ன தே உதவி தேவையோ எல்லாத்தையும் நான் பண்ண சொல்கிறேன் நானும் உங்களுக்கு முடிஞ்சளவு உதவி பண்ணுறேன் சரி வாங்க ஆ சரிங்க மேடம் சரி வாங்க தேங்க்யூ